யாருங்க ஆமாம்ங்க ஆ என்ன விசேஷத்துக்காக எப் எவ்வளோ வேணுங்க அப்படியா ஐஸ் க்ரீம் வந்து ஒரு ஐஸ் க்ரீம் வில இப்பதிக்கு வந்து இருபது இருபத்துரெண்டுக்குள்ள பாருங்கள் இருபத்து ரெண்டுருவாய்க்குள்ளே ஏன்னா எங்களுக்கும் கட்டுப்படியாகணும் நாங்களும் அதை கொண்டு வரணும் ஆள் போடணும் ரெண்ட் ரூவாய் ஒரேமுட்டாக கம்மி பண்ண முடியாதேங்க இப்போ விற்கிற வில வாசி ஒரே ப்ராண்டாக அவ்வளவு கேட்குறீங்க நீங்கள் கம்மி பண்ண சொல்லுறீங்க எப்படி என்னென்னு தெரியலையே அவ்வளவெல்லாம் கம்மி பண்ணமுடியாதுங்க ரெண்ட்ரூவாயெல்லாம் கம்மி பண்ணால் எங்களுக்கு ஒரு கட்டுப்படியாகாது சரிங்களா நீங்கள் தான் அட்ஜெஸ்ட்டு பண்ணணும் டெலிவரி சார்ஜெல்லாம் உங்களுக்கு தான் அனுப்ச்சிவிடுறோம் நீங்கள் ஒர் ஒரேமுட்டா ரொம்ப காஸ்ட்லி தான கேட்குறீங்க அப்படிங்களா அவ்வளவெல்லாம் கம்மி பண்ணமுடியாதுங்க எதோ கொஞ்சம் தான் கம்மி பண்ண முடியும் நீங்கள் சொல்லுறதுல ஒரு எதாவது ஒரு இருபத்து ரெண்ட்ரூவான்னா ஒரு இருபத்தொருவாக்குள்ள கம்மி பண்ணலாம் ஒருரூவா கம்மி பண்ணலான்ட்டுக்குறேன் அப்படி தான் பண்ணணும் அப்படி தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும் ஆ ஆ

சரி வாங்க ஆ சரி வாங்க ஆ சரி சரி